சுத்தம் சோறு போடும்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளே நம்ம இடத்த வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம் நம்ம வீடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி உள்ள இடங்கள்ல உள்ள குப்பைகளை வந்து நம்ம குப்பைத் தொட்டியில் போடணும் அப்புறம் வந்து தேவையற்ற புற்கள் இதை எல்லாம் வந்து சுத்தம் செஞ்சு களை எடுத்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும் தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் அப்புறம் வந் அதாவது எப்படி சொல்கிறது துணி துணி துவைக்கிற இடங்கள் தண்ணி வேஸ்ட்டாக போகிற இடத்துலலாம் வந்து நம்ம ஒரு மரத்தை வச்சுட்டோம்னால் அந்த மரத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது மரம் இருந்தாலே நம்ம வீட்டை நம்ம வீட்டை சுற்றி ஒரு பத்து மரங்கள் இருக்கணும் நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டை சுற்றி ஒரு பத்து மரங்கள் இருக்கணும் வாசலில் வேப்ப மரம் என்னது கொல்லையில் வந்து எலும்புழுச்ச மரம் நெல்லி மரம் அப்படினு சொல்லிவிட்டு ஒரு பத்து மரங்கள் சொல்லியிருப்பாரு அந்த மரங்கள் எல்லாம் இருந்ததுனாலே நம்ம வீடு சுகாதாரமாக இருக்கும் முதலில் வந்து நாம் வந்து ஒரு ஒரு இடத்த வந்து சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம இன்னொருத்தங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பையர் ஆகி அவங்களும் அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ வந்து நம்ம இருக்கற இடத்த நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டாலே நம்ம இந்த நாட்டையும் தூய்மையாக மாற்றுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம்